ஸ்கூல் முடிச்சுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஹையர் ஸ்டடீஸ் தான் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னால் ஹையர் ஸ்டடீஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்க இல்லை அவங்க குடும்பத் தொழிலை செய்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க அது இல்லாமல் வேறே பக்கத்தில் என்ன வேலை கிடைக்கிதோ அந்த கிடைக்கிற வேலைக்கு போகிற மாணவர்களும் இருக்கிறாங்க ஏன்னால் ஆ அந் ஏ அவங்க போகிறது எது எதுல்லாம் தொடர்ந்து செய்கிறாங்களோ அது அவங்க டிப்பன்ட் அப்பான் தேயர் ஷுச்வேஷன்ஸ் படிக்கிறவங்கனால படிக்க வைக்க முடியும் அவங்க வீட்லேங்கிறங்காட்டி ஸ்கையர் ஸ்டடீஸ் படிக்கிறாங்க இல்லை குடும்பத் தொழிலை பார்த்து தான் ஆகணுங்கிற சு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுற ஸ்டூடெண்ட்ஸு வந்து அவு வேலை செய்கிறாங்க இல்லை வேறே வழி இல்லை வேறே வேலைக்கு தான் போய் ஆகணும் அப்படி நிர்பத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு வேறே வேலைக்கு போய் தான் செய்கிறாங்க ஏன்னால் வேறே வழி இல்லை போய் தான் ஆகணும் அவுங்கவங்க சூழ்நிலை என்னவோ அதுக்கு தகுந்தமாதிரி அவங்க போயிகிட்டு தான் இருக்கிறாங்க படிச்சிட்ருக்கறவங்க படிக்கிறாங்க குடும்பத் தொழிலை செய்கிறவுங்க செய்கிறாங்க மற்ற வேலைக்கு போகிறவுங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னால் மூணுமே ரொட்டினா நடந்துகிட்டு தான் இருக்குது ஒன்று மட்டும் ஸ்டாண்டர்டாக நடக்கல எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது